விவசாயிகள் விவசாய குடும்பத்தினர்கள் விவசாயம் நல்லா விளையிற இடத்துல ஏதோ ஒரு அளவு வெளவிச்சி அவங்களுடைய குடும்பத்தினரை காப்பாற்றி கட் பண்ணி சிந்திக்கிறாங்க ஆனால் விவசாயம் விளையாத இடத்துல அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க எடம் நிலம் இருந்தும் விவசாயம் போட்டும் அதை வந்து பராமரித்தும் கூலி ஆளை வெச்சு செய்ய முடியல நெல் விளைவிச்சா நெல் விளைவிச்சாக்கா நெல் வந்து அறுக்க அறுவடை செய்வதற்கு கூலி ஆட்கள் யாரும் வருவதில்லை ஒரு நாள் முன்னூறுவா கொடுத்தாக்கூட கூலி ஆட்கள் ஏரி வேலைக்கு போகிறாங்களே தவர விவசாயம் அறுவடை செய்வதற்கும் அதை பாங்கு பண்ணி சுத்தம் பண்ணி அது மருந்து போட்டு பாதுகாக்கிறதுக்கும் எந்த ஒரு நபரும் வருவதில்லை அதனால் விவசாயத்துக்கு முன்னுரிமை யாரும் குடுக் கொடுக்காமல் தட்டிக்கழித்து விவசாயத்தில் வருமானம் இல்லை என்று நினைத்து அவங்கள் ஒதுங்கி நிற்கிறாங்க வேற வேலைக்கு போகிறாங்க அன்னு ஈஸியாக என்ன வேலை செஞ்சால் எந்த அமௌண்ட் நல்லா வருமோ ஜனங்கள்லாம் அந்த பக்கம் திரும்பிவிட்டாங்க விவசாயம் செய்வதற்கு ரொம்ப யோசிக்கிறாங்க விவசாயத்தால் எல்லாரும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லால் தத்தளிக்கிறதுனால் சில எடங்களில் அவங்களே அவங்களுடைய எடத்தில் அவங்களே செஞ்சு முன்னேறதுக்கு அவங்களுக்கு சரியாக போச்சு விவசாயக்காரங்களுக்கு ஆனால் இடத்துல வெளைவிச்சல் கம்மியாக இருந்து அந்த இடத்துல போய் செய்கிறதுக்கு கூலி ஆளுங்க யாரும் வருவதில்லை அதுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கறதும் இல்லை இதனால விவசாயக்காரங்க ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க